ம் சொல்லுங்கள் சார் இந்தியன் பேங்க்கா சார் நான் வந்து ஜோதி லட்சுமி பேசுகிறேங்க சார் சார் வந்து என் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும் சார் ஆமாங்க சார் நான் வந்து தருமபுரிங்க சார் ரெண்டாயிரத்து ரெண்டில் சார் அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டீ உள்ளதுன்னு சொல்லுங்கள் சார் நிறையா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறதுனால மெய்ன்டெய்ன் பண்ண முடியலைங்க சார் அதனால் தான்

ம் சரிங்க சார் ம்

சரிங்க சார் சரிங்க சார்

சரிங்க சார் ம் சரிங்க சார் சரிங்க தேங்க் யூ ம் சரிங்க சார் எடுத்துகிட்டு வரேன் அவ்வளோ தானா சார் வேறு ஏதாவது இருக்குதா சார் ம் சரிங்க சார் சரி ஓகே டேங்க் யூ சார்